இப்போ புதுசாக யோகாசனம் செய்கிறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னால் தினமும் யோகாசனம் செய்கிறதினால அவங்க உடல் எல்லாம் சீராகுது அதனால அவங்களும் நல்லாயிருக்கலாம் ஹெல்த்தியாகருக்கலாம் அப்புறம் வந்து யோகாசனம் செய்கிறததுனால இதய நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கலாம் அப்போது உடலில் வந்து பல பகுதியில் இருக்கிற கொழுப்புக்கள் கெட்ட கொழுப்புகளெலாம் அது வந்து கரையிறக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகருக்கு யோகாசனம் நம்ம யோகாசனம் செய்கிறதுனால மன அமைதியாகருக்கலாம் இந்த நிறையா வேலை செய்கிறவைங்க அந்த மாதிரி இருக்கிறவைங்க ரொம்ப டிப்ரஷனாக மா கொஞ்சம் தனிமையாக இருப்பாங்க அவங்கலாம் கொஞ்சம் யோகாசனம் செஞ்சால் நிம்மதியாக இருப்பாங்க அப்புறம் வந்து நம்ம எந்த யோகாசனத்தை வந்து நம்ம அந்த டைமில் தான் செய்யணும் நினச்ச நேரத்திலலாம் செய்யக் கூடாது அப்புறம் வந்து நம்ம யோகாசனம் செய்யறதுனால நம்ம ஹெல்த்தும் மன அமைதியும் நல்லாயிருக்கும்